சார் உங்கள் கிட்டே சிம் கார்டு வந்து என்ன இதுலெல்லாம் இருக்குது சார் ஏர்டெல் அ என்னென்ன இருக்குது ஓகே ஓகே இது வோடஃபோன் இருக்கா ஜியோவும் இருக்குதா ஓகே இதில் வந்துட்டு எனக்கு இ இன்டர்நெட்டோடு இருக்கிற மாதிரி எனக்கு சிம் வேணுங்க சார் ஓக் ஓகே ஜியோவில் வந்துட்டு மினிமம் சார்ஜ் எவ்வளோ சார் ஒரு டூ ஜிபி பர் டேக்கு என்ன எவ்வளோ சார்ஜ் வருது சிம்மில் த்ரீ ஹண்ட்ரடா பர் டே வந்துட்டு உங்களுக்கு டூ ஜிபி இன்டர்நெட் ஃப்ரீயா ஓகே அதில் ஆ அப் இது சார் கால் கால் எப்படி சார் அன்லிமிடடா ஆ ஓகே ஓகே இதில் வேறு எதாவது ஆப்ஷன் இருக்கா சார் இதில் ஏர்டெலில் எவ்வளோ இருக்குது ஜிபி ஆ டூ ஜிபியில் என்ன ரேட் வருது த்ரீ ஃபார்ட்டி வருதா ஓகே ஹண்ட்ரட் எஸ்எம்எஸ்ஸா ஓகே இப்போ என்னென்ன உங்களுக்கு நியூ சிம் வேணுன்னால் என்னென்ன ஃபார்மாலிட்டீஸ்ஸு ஆதார் கார்டு மட்டும் ஆ ஓகே ஒரு ஃபோட்டோ வேணுமா சரி எனக்கு நான் ஜியோ நம்பர் ஜியோ நம்பரை எடுத்துக்கிறேன் சார் என்ன நம்பரெலாம் இப்போ அவைளபுலு ஆ ஃபேன்ஸி நம்பர்னால் ஏதாவது எக்ஸ்ட்டா இருக்கா ஏதாவது எக்ஸ்ட்டா பே பண்ணுமா இல்லை நா நார்மலா அதில் என்னென்னனு எனக்கு கொஞ்சம் அந்த நம்பர்ஸெலாம் காட்டுறீங்களா ஃபேன்ஸி நம்பர்ஸ் ஆ ஓகே ஆ இந்த நம்பர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் சார் இதில் வந்துட்டு இப்போது ஆதார் இதோடது வந்து ஜெராக்ஸ் காபி கொடுத்துர்றேன் நான் இப்போது இது எவ்வளோ நேரத்தில் ஆக்ட்டிவேட் ஆகும் சார் ஒன் டே டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகுமா ஓகே சார் ஓகே இது ஃபைஜியா ஃபோர்ஜியா சார் ஃபைஜியா ஓ ஓகே ஓகே சார் சரி ஓகே சார் எனக்கு இந்த இந்த சிம் கொடுத்துருங்க இது நீங்களே ஆக்ட்டிவேட் பண்ணி உங்கள் நீங்களே அதை ஆக்ட்டிவேட் பண்ணுறத்துக்கு பார்த்துக்குறீங்களா சார் சரி ஓகே சார் த்ரீ ஹண்ட்ரட் சொன்னிங்கள்லே சரி ஓகே சார் ஓகே வேறு எதுவும் இல்லயில்ல த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணால் போதும்லே ஓகே ஓகே சரி சார் ஓகே சார் ஜிபே இருக்கா ஓகே நான் த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணிவிட்டேன் சா ஆ பண்ணிவிட்றேன் சார் த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணிவிட்டேன் நான் ஆ எனக்கு இது பண்ணிவிட்டு சிம்மு நான் இப்போ எடுத்துகிட்டு போகிறேன் நான் எனக்கு ஆக்ட்டிவேட் மட்டும் பண்ணிவிடுங்க நீங்கள் ஓகே ஓகே சார் தேங்க் யூ